எனக்கு பிடித்த இடம் வந்து காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்க கோவில்கள் அங்கே இருக்கிற நிறைய கோவில்கள் இருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது எனக்கு அந்த கோயில்க்கு போனால் ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் அடிக்கடி நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் எனக்கு பிடிச்ச தெய்வம் வந்து காமாட்சி அம்மன் அப்புறம் வந்து திருப்பதி ரொம்ப எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்து திருப்பதியில் பெருமாள் ரொம்ப இஷ்டம் அதனால் திருப்பதிக்கு போவது ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் ஆசையாகவும் இருக்கும் அந்த ஸ்தலத்துக்கு போவது அந்த சுற்றுலா தளத்துக்கு போவது அதுக்கப்புறம் வந்து பழனி பழனி ஒரு சுற்றுலாத்தளம் தானே அங்கே வந்து எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் இஷ்டமான தெய்வம் முருகர் ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து போகும் போது இந்த மலை மேலே ஏறி போவது ரொம்ப இன்பமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அந்த சுற்றுலாத்தளம் பழனியும் ரொம்ப பிடிக்கும்